டெங்கு கொசு காய்ச்சல் வந்து எதனால் புள்ளைகளுக்கு வரும்னா நம்ம வந்து முதல்ல சுத்தமாக இருக்கணும் வீட்டையும் சரி நம்ம நாடு சுத்தமாக இருந்து வீட்டையும் சுத்தமாக வைக்கணும் ஃபஸ்ட்டு அதான் இப்போ வந்து தண்ணி கொட்ற இடத்துல வந்து கொசு ஆய தான் செய்யும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அதை சுத்தமாக வைக்கணும் இப்போ எங்கள் வீட்டை பொருத்தளவிலாம் பார்த்தீங்கனா நாங்கள் சுத்தமாக தான் வைச்சிருப்போம் ஏன்னா எங்கள் வீட்லேயும் சின்ன புள்ளைகளு இருக்குது அதனால் கொசு வர்றதினால நாங்கள் இந்த சுத்தமாக தான் வைச்சிருப்போம் இந்த மாத மாதம் வந்து செக் பண்ணுறவங்க கூட எங்கள் வீட்டில் வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு ஃப்ரிட்ஜுலாம் பார்த்துட்டு நல்லா நீட்டாக வைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைச்சிருக்கிறதுல தான் இருக்குது அந்த டெங்கு கொசு வந்து ஒழிக்கணுன்னா நம்ம வந்து சுத்தமாக தான் வைச்சிருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து செரட்டைகள போடுறது பால் பாக்கெட்டை ஒடைச்சி போடுறது அதலாம் இருந்துச்சுன்னா எப்படி அதில் கொசு ஈ எல்லாமே வர தான் செய்யும் அப்போது அது என்ன செய்யும் நம்மளை வந்து தாக்க தான் செய்யும் அது காய்ச்சல் வர தான் செய்யும் எப்பவும் போல் நம்ம சின்னப்பிள்ளைகள் இருக்கையினால என்ன செய்யணும் நம்ம அதை அப்படி செய்யக்கூடாது அது வந்து நம்ம சுத்தமாக உடனே எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுருணும் இல்லை குப்பையில் கொண்டு வெளியில் கொண்டு தட்டிடணும் அது அது தான் நல்ல பழக்கங்கள் வந்து காய்ச்சல் நம்ம வந்து சின்னப்பிள்ளைகள்னாலும் சரி வெந்நீர் போட்டு தான் குடிக்கணும் தண்ணி வந்திருக்கு இப்போது எங்கள் ஊரில் கூட ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தண்ணி வந்துடுச்சி மழை பேய்ஞ்சதுல அதிகமாக தண்ணி வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழிவு தெருக்கள்லாம் தண்ணி வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த தண்ணியில் வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து அதிலலாம் கண்டிப்பாக வந்து டெங்கு கொசு வந்திருக்கும் ஏன்னா வீட்டை சுற்றி எல்லாமே தண்ணி தண்ணிங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது சின்னப்பிள்ளையிலேருந்து எல்லாமே வந்து தண்ணிக்குள்ள தான் இருந்தமாதிரி இருந்தோம் நாங்கள் ஒரு நாலு நாள் அப்படி தான் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் வந்து அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒவ்வொரு பக்கமும் தண்ணி கொட்டி கெடக்க தான் செஞ்சுச்சி அப்போ அது என்ன செய்யும் கொசு ஆய தான் செய்யும் கொசு ஆயம்போது கண்டிப்பாக புள்ளைகளுக்கு காச்சல் வந்துடும் ஆனால் அதில் வந்து உண்மையிலேயே பாராட்டணும் எல்லா பக்கமும் வந்து முகாம் போட்டுருந்தாங்க முகாம் போட்டு புள்ளைகளுக்குல்லாம் வெந்நீர் போட்டு கொடுங்க நீங்கள் வந்து பச்சை தண்ணி கொடுக்கக்கூடாது நீங்கள் ஒரு மாதத்துக்கு வெந்நீர் தான் கொடுக்கணும் ஏன்னா காய்ச்சல் புள்ளைகளுக்குல்லாம் காச்சல் வந்துடுச்சி எம் பொண்ணுக்கு காச்சல் வந்துடுச்சி இதேமாதிரி தான் முகாம் போட்டுருந்தாங்க அங்கே கொண்டு போய் நாங்கள் காம்மிச்சோம் அதில் வந்து அவங்க சொன்னாங்க இல்லை காய்ச்சல் தான் ஆனால் நீங்கள் வந்து இந்த ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து வெந்நீர் போட்டே கொடுங்க ஏன்னா ஒரு மாதம் இந்த தண்ணி ஃபுல்லும் நம்மள சுற்றி தண்ணியாக தான் இருக்கும் அப்டிங்கும்போது காச்சல் வர தான் செய்யும் நாங்கள் வந்து வெந்நீர் போட்டு தான் குடித்தோம் பார்த்துக்குங்க நம்ம வந்து டெங்கு ஒழிக்கன்னா முதல்ல வந்து சுத்தமாக வைச்சிருந்தாலே போதும் எதுன்னாலும் சரி புள்ளைகளுக்கு வெந்நீர் போட்டு கொடுக்கணும் அதேமாதிரி சும்மா கண்டதையெல்லாம் புள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கக்கூடாது அதுவே முதல்ல வந்து கேடு தான் புள்ளைகளுக்கு வந்து நம்ம நல்ல இப்போது உள்ளதில் வந்து இப்போ இப்போ உள்ள சாப்பாடு வந்து எல்லாமே கேடுந்தான் சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து நல்ல பொருளாக தான் புள்ளைகளுக்கு கொடுக்கணும் காலையிலையா இட்லி இங்கே ஒவ்வொருத்தங்க ஹோம் மேகி அப்புறம் பீட்ஸா அப்புறம் அது இதுன்னு கொடுக்குறாங்க அது புள்ளைகளுக்கு கேடு தானே இதோடு வந்து பழைய காலத்தில் உள்ளது மாதிரி கஞ்சி சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லதுதான் இந்த வெயில் நேரத்தில் வந்து கஞ்சி தான் நல்லது அப்படி சொல்கிறாங்க இவங்க பீட்சா அது இதுன்னு சொல்லி கொடுக்கறது ஃபுட் பாய்சன் ஆகிரும் புள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து நல்ல பொருளாக தான் கொடுக்கணும் எந்த பொருள் கொடுத்தாலும் சரி நல்ல பொருளாக கொடுத்தா புள்ளைகளுக்கு வந்து டெங்கு வந்து வராமல் இருக்கணுன்னா நம்ம வந்து சுத்தமாக வைக்கணும் சுத்தமாக வைச்சாலே வந்து டெங்கு வந்து வராத அளவுக்கு நம்ம பாதுகாத்துக்கலாம் அதேமாரி பிள்ளைகள் எங்கேயும் போனால் வந்தாலும் செப்பல் போட்டு தான் அனுப்பணும் காலில் வந்து இது பண்ணிடக்கூடாது எதுவும் மிதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி செருப்பு போட்டு தான் அனுப்புவோம் நாங்கள் வந்து எங்கள் பிள்ளைகள் அப்படிதான் வெளியில் எங்கேயுமே அனுப்பமாட்டோம் முந்தி அனுப்பினாலும் நாங்கள் வந்து செருப்புபோட்டு தான் அனுப்புவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து நோய் வந்து நமக்கு வராமல் இருக்கணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி அப்போது உள்ள சாப்பாடு தான் வந்து இப்போ நல்லது இப்போது வந்து கண்டதையெல்லாம் சாப்பிடக்கூடாது காலையில் ஏந்திரிச்சோமா இட்லி தோசை அப்படிதான் சாப்பிட்ணும் அந்த புட்டு இப்படி சாப்பிட்லாம் கூல் ஐட்டங்கள் சாப்பிட்லாம் சத்து வகையான சாப்பாடுனா கொண்டக்கடலை பயறு அது சாப்பிட்லாம் சும்மா ஸ்நாக்ஸுன்னு சொல்லி இந்த அஞ்சுருபா பாக்கெட்டு பத்துருவா பாக்கெட்டுலாம் புள்ளைகளுக்கு வந்து வாங்கி கொடுக்கவே கூடாது அது வந்து புள்ளைகளுக்கு ரொம்ப கேடு சின்னப்புள்ளைகளுக்கு வந்து நோய் வர்றதே அதால தான் நீங்கள் வந்து சொல்வீங்க அஞ்சுருபா சரி காசு கேட்டாங்கன்னா அஞ்சுருபா நம்ம கொடுக்குறோம் புள்ளைகளுக்கு உடனே போய் வாங்கி சாப்ட்டுக்கங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுறோம் ஆனால் அந்த அஞ்சுருபா நம்ம கொடுக்க தான் ஐம்பதாயிருவால வந்து நிற்கும் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அதில் வந்து மேகி அது இப்போ அதில் மேகி நம்ம சாப்பிட்றோம் அதுவும் கேடு தான் அதுக்கப்புறம் அஞ்சுருபாய்க்கு வந்து பாப்கானு அது இதுன்னு கொடுக்குறாங்க அதுவும் கேடு தான் இதுக்கு நீங்கள் வந்து வீட்லேயே வந்து சுண்டல் அவிச்சி கொடுங்க பயறு அவிச்சி கொடுங்க அப்படி கொடுங்க புள்ளைகளுக்கு வந்து கேடே இருக்காது இது நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டுருக்கேன் இந்த அஞ்சுருபா பாக்கெட்டு பத்துருபா பாக்கெட் ஏன் இதால என் பிள்ளைக்குமே கொஞ்ச உடம்பு சரில்லாமல் தான் இருந்தது நாங்கள் இடையில இப்படிதான் டூருக்கு போய்ருக்கும்போது இப்படிதான் ஒரு கோயிலில் போய்ருக்கும்போது அவள் வந்து இப்படிதான் ஒரு அஞ்சுருபா க்ளைஸ் பேக்ட் வேணும் அப்படின்னுசொல்லி கேட்டதினால நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அது சாப்பிட்டா பார்த்துக்குங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து அவளுக்கு வந்து ஒருமாதிரி ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகிட்டு அதில் நாங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப பைசாதான் செலவு பண்ணோம் அதுலேருந்து எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் அந்த ஐட்டங்கள்லாம் கொடுக்கவே மாட்டோம் ஏன்னா நம்ம நம்ம தான் கஷ்டப்படப்போகிறோம் அதுகளும் கஷ்டப்படுதுக நம்மளும் கஷ்டப்படுறோம் அதனால் வந்து இந்த சாப்பாடு ஐட்டங்கனாலும் சரி ஃபுட் ஐட்டங்கனாலும் சரி நம்ம சுத்தமாக கைலாம் கழுவிட்டு நம்ம காய்கறி வெட்டும்போதுனாலும் சரி எதுனாலும் சரி சுத்தமாக செஞ்சாலே பிள்ளையளுக்கு வந்து நோய் வந்து நமக்கு வராது நோய் வராமல் இருக்கணும்னா இதான் ஃபஸ்ட்டு அதேமாரி சாயங்கால நேரம் பாருங்கள் புள்ளைகள் விளாடுதுவோளா நம்ம வந்து கை காலை உடனே கழுவிறணும் கழுவாம இருக்கக்கூடாது அதுவோ மண்ணில் கிடந்து உருளுதுங்க அதுகளுக்கு என்ன தெரியும் சின்னப்பிள்ளைகள் தானே நம்ம தான் வந்து உடனே வந்து கழுவி அதுக்குப் பெறகு நம்ம சுத்தமாக வைச்சிக்கிட்டா புள்ளைகளுக்கும் நல்லது நமக்கும் நல்லது பிள்ளைகளு கஷ்டப்பட்டால் நம்மளும் கஷ்டப்படுவோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பெற்றுருப்போம் அதுகள அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து பராமரிக்கணும் இல்லை சும்மா ஏனோ தானோன்னு வளர்க்கக்கூடாதுல்ல புள்ளைகள வளர்க்கறது வந்து நல்ல புள்ளைகளா வளர்க்கணும் நல்ல கடவுள் பக்தி புள்ளைகளா வளர்க்கணும் எங்கள் வீட்டு புள்ளைகள்லாம் அப்படிதான் எங்கள் வீட்டில் மூணு புள்ளைகள் இருக்குது மூணு புள்ளைகளும் நல்ல கடவுள் பக்தி புள்ளைகளா தான் இருக்குதுங்க கோவிலுக்கு போகிறது ஜெபம் படிக்கிறது எங்கேயும் வந்து போகவும் செய்யாதுக நாங்கள் தான் எங்கயாது கூப்பிட்டு போவோம் வெளியில் இடம் எங்கேயும் போனால் மத்தபடி வந்து அநாவசியமாக எங்கிட்ட அது வேணும் இது வேணும் அப்படிலாம் வாங்கி கேக்காதுக நாங்கள் என்ன பொருள் வாங்கி கொடுக்கோமோ நாங்கள் வந்து நல்ல பொருளாக தான் வாங்கி கொடுப்போம் சும்மா கண்ட கருள் பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கவே மாட்டோம் எங்கே அடம்பிடிச்சாலும் சரி அழுதாலும் சரி நாங்கள் வாங்கிக் குடுக்க மாட்டோம் அதான் அது நம்ம நெனைப்போம் புள்ளைகள் அழுவுதேன்னு ஆனால் அந்த விளைவுகள் வந்து நமக்கு தான் அந்த விளைவுகள் நம்ம நமக்கு தான் கஷ்டம் அதுகளுக்கு ஒரு கஷ்டம்போது நம்ம தூக்கிட்டு அலையணும் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு அலையணும் அங்கே கிடந்து பார்க்கணும் இங்கே கிடந்து பார்க்கணும் இதுக்கு நம்ம நல்ல பொருளாக கொடுத்துட்டா அழுதா பரவாயில்லை கொஞ்சநேரம் அழுங்களா அதுங்களுக்கு புரிய தன்மை வராயில்லல்லா சின்னப்புள்ளைகளு தானே நம்ம வந்து பெரிய ஆட்கள் நமக்கு தெரியும் இது சாப்பிட்டா இது கேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளைகளுக்கு அது தெரியாதில்ல அப்போ நம்ம தான் என்ன செய்யணும் எந்த பொருள்னு அதுகளுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லைம்மா இது நல்லது கிடையாது இது உனக்கு சாப்பிட்டாலும் ஃபுட் பாய்சன் ஆகிரும் இது நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லணும் அதுகளுக்கு தெரியாததினால அதேமாதிரி என்னை பொறுத்தளவு வந்து கோயில் பக்தியாக இருக்கணும் பிள்ளைகள் வந்து படிக்க வைக்கணும் நல்லா படிக்க வைக்கணும் இதுதான் வந்து இப்போதுள்ள காலத்தில் நல்லது முந்தி நம்ம ஒரு நாங்கள் ஒரு காலத்தில் வந்து படிக்காமல் இருந்தோம் அப்போது வந்து அந்த படிப்பை பற்றி தெரியல விளையாட்டுத்தனமாவே சுத்தவும் வீட்டை சுத்தவும் காட்டை சுத்தவுமா இருந்தோம் அந்த படிப்போட அறிவு இப்போ எங்களுக்கு தெரியல இப்போது ஒரு இடத்துக்கு போறோம்னு வைச்சுக்குங்க டக்குன்னு ஒரு இங்க்லிஷ் வாசிக்கணுனாலும் கொஞ்சம் தயங்குகிறோம் இதே இது நாங்கள் படித்திருந்தோம்னா இப்போது வந்து அப்படி இல்லைல்ல எல்லோரும் மாதிரி நாங்களும் எதுனாலும் பேச வைக்க இருக்கலாம் அதனால் தான் புள்ளைகள வந்து நல்லா படிக்க வைக்கணும் நம்ம கடமை வந்து அதானே புள்ளைகள் படித்தா நாளைக்கு நான் ஒரு காலத்தில் நல்லா இருக்கும்ங்க நம்ம வந்து அப்போது சொன்னது வந்து நமக்கு ஒரு விளாட்டுத்தனமா இருந்தது இப்போது அது வந்து புரியுது அந்த புள்ளையளுக்கு இப்போ நம்ம சொன்னால் பின்னாடி வந்து ஆமாம் நம்ம அம்மா சொன்னாங்க நம்ம படித்தா தான் நல்லது நான் என் பொண்ணை வந்து அப்படிதான் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவ படிம்மா அம்மா படிக்காமல் விட்டுட்டேன் நீ படி நீ படி அப்போது வந்து ஒரு விளையாட்டுத்தனம் எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா அப்பா சொல்ல தான் செஞ்சாங்க ஆனால் நான் தான் கேட்க மாட்டேன் என் ஃப்ரெண்டுமாரு கூட சேர்ந்து அங்கே போகிறது இங்கே போகிறதா இருந்ததினால அந்த படிப்பு வந்து படிக்கலை என் அண்ணன் தம்பிலாம் நல்லா படிச்சிருக்காங்க இப்போ நல்ல ஒரு ஆஃபிஸில் வேலை பாக்கானுங்க நான் ஒருத்தி மட்டுந்தான் படிக்கல அப்போ இதேமாதிரி என் பிள்ள ஆகிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் கஷ்டப்பட்டு நீ இதை செய்யாதப்பா இப்படி பண்ணாதே இப்படி பண்ணு இப்படி படி இதை படி அதை படி நேரம் போகலையா நான் நேரம் போகலன்னு சொல்லி சரி சிலம்பம் க்ளாஸ் சிலம்ப க்ளாஸ் சேத்துவுட்ரலாம் அப்படின்னு சொல்லி சரி அது ஒரு உடல்பயிற்சி தானே காலையில் காலையில் போகணுன்னு சொல்லி அதையும் என் பிள்ளைக்கு நான் சேத்துவிட்டேன் டெய்லி வந்து போச்சி அதுவும் போய் போய் அந்த க்ளாஸும் படித்தா அவள் வந்து நல்லா படிக்க தான் செய்கிறா நம்ம படிக்கிறாளோ படிக்கலையோ இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஆர்வம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதனால் வந்து நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருந்தால் தான் அந்த டெங்கு கொசு வந்து வராமல் இருக்கும் கொசு வந்து வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து இந்த முன்னையே சொன்ன மாதிரி செரட்டை பால் பாக்கெட்டு வீட்டுலலாம் அதை தயவுசெய்து போடாதீங்க அதேமாதிரி ஒரு தொட்டி இப்போ தொட்டியில் தண்ணி போட்டோம்னு வைச்சிக்கோங்களேன் ஒரு தொட்டினா அதை அப்பப்போ சுத்தம் பண்ணிடுங்க சின்ன சின்ன புழு வந்தாலே அது வந்து டெங்குவாக மாறிடும் அதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் டெங்கு கொசு எப்படி நம்மளை பாதிக்கிது அப்படிங்கிறது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் நான்லாம் வந்து சின்ன ஒரு டப்பில் தண்ணி ஒரு நாள் பிடித்த தண்ணியை அதில் பூச்சியிருந்தால் கூட நான் அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணமாட்டேன் தூர தூக்கி ஊத்திடுவேன் ஊத்திக்கிட்டு மறு திருப்பு நான் பிடிச்சிக்கிருவேன் ஏன்னா இதால அவஸ்தை எவ்வளோ எத்தனை இது எத்தனை கோடி கணக்கிலேயே இந்த நோய் வந்து தாக்கியிருக்கு நான் நிறைய கேள்விப்பட்டுருக்கேன் நம்ம புள்ளைகளுக்கும் அதேமாதிரி வந்துடக்கூடாது டெங்கு கொசால நம்ம புள்ளைகளுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது நம்ம புள்ளைகளும் டெங்கு கொசுவால இதாகிறக்கூடாது எங்கள் வீட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளைக்கு இப்படிதான் டெங்கு கொசு ஆரம்பம் டெங்கு காய்ச்சல் ஆரம்பம் அப்டின்னு சொன்னாங்க ப்ளட் டெஸ்ட்டெல்லாம் எடுத்திருக்கோம் அப்டின்னு சொல்லி சொல்லிட்டுருந்தாங்க எனக்கு எப்பிடின்னா எங்கள் ஊரில் அப்போது வந்து தண்ணி வந்திருந்துச்சி ஒரு டிசம்பர் மாசத்தில் அப்போம் போல் எல்லோருக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருந்துது புள்ளைகளுக்கு ஃபுல்லா காய்ச்சல்

தண்ணியில் மூங்கியிருக்குன்னா அந்த மீன் மார்க்கெட் எப்படி இருக்கும் அந்த ஸ்மெல்லேயும் நாங்கள் இருக்க தான் செஞ்சோம் ஆனால் அதுலேயும் நல்லா சுத்தம் பண்ண தான் செஞ்சாங்க ஸோ அவங்க சுத்தம் பண்ணாலும் நம்மளும் சுத்தமாக இருக்கணுமில்ல இருந்தால் தான் அந்த கொசு வந்து நம்ம ஒழிக்க ஒழிக்க முடியும் அப்பப்போ வந்து இந்த வேப்பில இதெல்லாம் அரைத்து கொடுங்க புள்ளைகளுக்கு வந்து கிருமி எதுவும் அட்டாக் ஆகாதில்ல கிருமிகளாகாது அதனால் நாங்கள் வந்து அப்படிதான் துளசி மருந்து எல்லாமே கொடுப்போம் அப்படி இல்லைன்னாலும் இந்த இதுவும் கொடுப்போம் இந்த இது இது அரைத்து கொடுத்துருவோம் பார்த்துக்கோங்க கசப்பு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் புள்ளைகளுக்கு ஏன்னா வேப்பில வந்து நல்லது பார்த்துக்குங்க என்னத்தைனாலும் அது சொல்வாங்க அது மருந்து அப்படின்னு சொல்வாங்க அதனால் பூச்சி இருந்தாலும் கொன்றுடும் அப்படின்னு சொல்வாங்க அதனால் நாங்கள் வந்து அதையும் கொடுக்க தான் செய்வோம் இன்னொன்று வந்து எப்படின்னா நம்ம வந்து வீட்டில் என்னன்னு சரி வெளியில் போக போதுனாலும் சரி புள்ளைகளுக்கு வந்து சாப்பாடுனாலும் சரி சுத்தமாக கொடுத்தாலே புள்ளைகளுக்கு எதுவுமே நமக்கு வந்து அண்டாது அதனால் வந்து இந்த எல்லா பொருளையுமே கழுவி கழுவி வையுங்க அப்பப்போ கழுவி வையுங்க திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா கொசு நம்ம நம்ம வந்து ஆலவுட் போடுறோம் ஆலவுட் போட்டும் கொசு கடிக்க தான் செய்யுது கொசு பிடிக்க கொசுவலை வாங்கி வையுங்க அங்குட்டு கொசுவலை வாங்கி வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு போதுமா